அதாவது மதம் வந்து ஆரோக்கியத்தை கற்றுக் கொடுக்குறதா அப்படின்னா மதம் வந்து இப்போது பைபிளாகட்டும் குரானாகட்டும் பகவத் கீதை ஆகட்டும் ஆரோக்கியத்தை எப்படி பின்பற்றணுன்னு சொல்லிட்டு இருக்கும் அதை நம்ம தான் வந்து எடுத்து அதை நடைமுறைப்படுத்துறதுணும் கற்றுக்கொடுக்கணும் மதம் வந்து நம்மளுக்கு அது அது தான் வந்து கற்றுக்கொடுக்கும் அதை நம்ம படிக்கிறோம் அதன் மூலமாக நம்ம வந்து எப்படி வாழணும் அப்படிங்கறது நம்ம தான் வந்து கற்றுக்கணும் சரிங்களா மதமாக வந்து நம்மளுக்கு யாரும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க நம்ம தான் வந்து அதை கற்றுக்கணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை கவனித்து உங்களுக்கு அமைதியை கொடுத் கொடுத்த வழிமுறைகளை என்னென்ன அப்படினுகள் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒன்றும் இல்லை ஒரு சர்ச்சுக்கு போகிறோம் சர்ச்சுக்கு போனோம்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு அமைதியான சூழல் இருக்கும் அப்போ நம்ம என்ன ஆகும் நம்ம என்னாகும் நம்மளுடைய கவலைகள் எல்லாம் நம்ம மறந்து நம்ம வந்து கடவுளை வந்து தியானித்துட்டுருப்போம் அது வந்து ஒரு வகையான ஆரோக்கியத்த கொடுக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது காலையில் வந்து சாப்பிடாம சாப்பிடாம கூட சில பிரேயர் எல்லாம் இருக்கும் அப்போ அப்போ கூட அந்த ஒரு நாள் நம்ம சாப்பிடாம இருக்கும் பொழுது கொஞ்சம் வந்து வயிற்றுக்கு மூளைக்கும் எல்லாமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் எல்லா நாளுமே நம்ம வந்து மூணு வேளையும் சாப்பிட்டே இருப்போம் ஆனால் ஒரு ஒரு நாள் வந்து நம்ம அப்படி சாப்பிடாம இருந்து நம்ம தியானம் பண்ணும் பொழுது நமது மனதையும் நம்மளோடய உடலையும் வந்து கண்ட்ரோலாக வச்சு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம கொண்டு போகலாம் சரியா அதுக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் அந்த மாதிரி பிரேயர் எல்லாம் வந்து உறுதுணையாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் நம்ம கடவுளுட்ட போய் உட்காந்து நம்ம வேண்டிட்டு வரும்பொழுது நம்மளுடைய கவலைகள் எல்லாம் முக்கால்வாசி தீர்ந்த மாதிரிக்கு நம்ம வந்து ரொம்ப மன அழுத்தத்தோட போவோம் மன குழப்பத்தோடு போவோம் பிரச்சனைகளோடு போவோம் அங்கே போய் நம்ம போய் நம்ம நம்ம நம்மளுக்கு நம்மளை நம்ம வந்து வழிபடக்கூடிய தெய்வத்துக்கிட்ட நம்ம வாய் விட்டு அந்த கவலைகள்லாம் சொல்லும் பொழுது நம்ம குறைகள்லாம் நம்ம தீர்ந்த மாதிரி நம்மளே ஒரு நம்பிக்கை நம்மக்கிட்டயே ஒரு நம்பிக்கை வேணும் அப்படி இருந்தால் மட்டுந்தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் போக முடியும் நம்ம போய் சொல்லி என்ன ஆகப்போகுது அப்படிங்குற மாதிரி இருந்ததுன்னால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நான் நான் நம்பணும் கடவுளுட்ட நான் இதை இதை சொல்லிவிட்டு வந்துட்டேன் அப்போ கடவுள் வந்து என்னை பார்த்துக்குவாரு அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் வந்து நம்பிக்கை வைக்கணும் அப்படி இருந்தால் மட்டுந்தான் நான் அந்த கவலையே அந்த குழப்பத்தை அந்த பிரச்சனைள்கலேருந்து நான் வெளியே வந்து அடுத்தக் கட்ட வாழ்க்கையினுடைய அடுத்தக் கட்டத்துக்கு நான் வந்து நகர்ந்து போக முடியும் வாழ்க்கையினுடைய கட்டத்துக்கு நா நடந் நகர்ந்து போகணுன்னு சொன்னால் நான் நம்பிக்கை வைக்கிற தெய்வம் வந்து எனக்கு இது கண்டிப்பாக நிறைவேத்துவாரு அப்படிங்கற நம்பிக்கை நமக்கு இருந்தால் மட்டுந்தான் இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்போதான் வந்து நமக்கு வந்து மனதளவுலயாகட்டும் நம்ம வந்து ஆரோக்கியம் ஆ நம்மளுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை வந்து நம்ம அப்படித்தான் நம்மள நம்ம தான் மாற்றிக்கணும் இல்லை நம்ம நம்ம மாற்றாம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அது நம்ம கையில் தான் இருக்குது ஆரோக்கியத்த பார்த்துட்டு நம்ம வந்து மன ஆரோக்கியத்தை பார்த்து உடலளவில் இருக்கக்கூடிய ஆ ஆரோக்கியத்தையே ஆரோக்கியத்தையாவது கவனித்துக் கொள்றது வந்து கவனித்து அமைதியான சூழலை உருவாக்கிக்கொள்றது நம்ம கையில் தான் இருக்குது நம்ம தான் வந்து என்ன பண்ணணும் அதை கடைப்பிடிக்கணும் சரிங்களா கோயிலுக்கு போகிறதுல்ல மத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல்ல இல்லாதவங்களுக்கு நம்மக்கிட்ட இருக்கிறதுலேருந்து பகிர்ந்து கொடுக்குறதுல்ல திருவிழா நாட்களில் வந்து நம்ம யாரோ ஒருத்தருக்கு ஒரு சின்ன உதவி செய்வோம் சில பேருக்கு வந்து ஒரு சில திருவிழாக்களில் நான் வந்து வருஷம் வருஷம் இவங்களுக்கு அதை கொடுப்பேன் அந்த அனாதை இல்லத்துக்கு இது கொடுப்பேன் இந்த காப்பகத்துக்கு இது கொடுப்பேன்னு சொல்லுவாங்க அதை மாதிரி கொடுக்கறது மூலமாக கூட நம்ம வந்து திருப்தி அடையலாம் சில பேருக்கு அதர் மூலமா திருப்தி அடையலாம் சில பேருக்கு வந்து மற்றவங்களுக்கு பக்கத்தில் இருக்குறவங்களுக்கும் உணவுடவே உணவு உடை கொடுத்து திருப்தி ஆகலாம் ஒரு சிலர் வந்து மற்றவர்களுக்கு எதாவது ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு தருவாங்க அதன் மூலமாக அவங்க வந்து திருப்தி அடையலாம் பல வழிகள் இருக்குது நம்ம வந்து இந்த இதை வந்து மன ஆரோக்கியத்தை வந்து நம்மளே சரி பண்ணிக்கிறதுக்கு நம்ம அதில் எதோ ஒரு வழி எடுத்து இன்னும் அந்த வழியை நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னால் நம்ம வந்து மனதை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அதை விட்டு நம்ம வந்து வர பிரச்சனைகள்லாம் அது எனக்குத்தான் எனக்குத்தான் எனக்குத்தான் எனக்குத்தான் சொல்லிவிட்டு நான் எடுத்து போட்டு உள்ளே இழுத்து போட்டுகிட்டேன் சொன்னால் நம்ம வந்து மனதை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியாது இதுக்கு வந்து மனம் வந்து ஒரு உறுதுணையாக இருக்கும் சரிங்களா இந்த மதம் வந்து இந்த மாதிரி நம்ம ஆரோக்கியமாக உடலளவில் மனதளவில் ஆரோக்கியமாக வாழறதுக்கு நிறைய வழிமுறைகளை வந்து இந்த மதம் வந்து கற்றுக் கொடுக்குது இந்த கற்றுக் கொடுக்குற அதை அதை வந்து நம்ம நம்பிக்கையை ஏற்றுக்கிட்டால் போதும் அதுதான் வந்து அதுக்குண்டான வழிமுறையே அதுதான்